ஆ சொல்லுங்கள் சர்மிளா டான்ஸ் ஆ ஆமாங்க

ஃபீஸ் ஒன் மன்த்துக்கு ஐயாயிரம் ரூபா டான்ஸுக்கு கிளாஸுக்கு வந்து ரெகுலராக வரணும் எங்கள் எங்கள் சென்டரோட ரூல்ஸ் படி ஆமாம் டான்ஸுக்கு டைமிங் வந்து ஈவினிங் தான் ஏன்னா கிளாஸ் பையன் ஸ்கூல் போவான் அந்த மாதிரின்றதுனால நாலு மணியிலேருந்து அஞ்சு மணி வரையும் காலேஜு ஆ ஆ அப்புறம் கொஞ்சம் ரொம்ப எமெர்ஜென்சி காம்படீஷன்னுன்னா பையனுக்கு ஒரு ரெண்டு இது ஆ ஆ அப்படின்னா கொஞ்சம் காலைலேயும் வந்து கிளாஸ் சென்டரில் வந்து கலந்துக்கலாம் ஆ ஆமாம் ஈவினிங்லேயும் ஈவினிங்கில் கொஞ்சம் சீக்கிரமாக உங்களுக்கு வரணும்னா ஈவினிங்லேயும் நீங்கள் பார்த்துக்கலாம் இல்லை ரொம்ப லாங்காகுன்னா கொஞ்சம் நைட்டு ஈவினிங்கில் மட்டும் வந்து டான்ஸ் கிளாஸில் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் சரி ஆ நீங்கள் குழந்தைங்க கிளாஸுக்கு வரலன்னா நாங்கள் ஃபோன் பண்ணி நாங்கள் உங்கள்ட்ட கேட்போம் ஏன் வரல என்ன காரணம் இதெல்லாம் கேட்போம் எங்களுடைய ரூல்ஸ் அப்படிதான்

அட்ரஸ் கள்ளக்குறிச்சி மணிகூண்டு ஆப்போசிட்டில் இருக்கு ஆ அப்புறம் வந்து ஃபீஸ் வந்து கரெக்டாக அமவுண்ட் பே பண்ணிடணும் எங்களுக்கு

இல்லை மன்த்லி தான் அவன் இங்கே நீங்கள் கன்டினியூவாக பையன் டான்ஸ் கற்றுக்கணும் கிளாஸுக்கு வரணும்னு நெனைச்சீங்கன்னா நீங்கள் மன்த்தில் கட்டிக்கலாம் இல்லை நாங்கள் டான்ஸ் இந்த இந்த இந்த காம்படீஷனுக்கு மட்டும் கத்துக்கிற மாதிரினா எங்களுக்கு வீக்லி பேமெண்ட் இது பண்ணிடணும் சரிங்க சிஸ் நீங்கள் நீங்கள் வாங்க வந்து நேரில் வாங்க பேசலாம் பேசிவிட்டு நான் அது வீக்குனா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுங்க மன்த்லினா நீங்கள் ஆ ஆ சரிங்க ஆ சரிங்க சரி கட் பண்ணுங்கள்